ஹலோ பரத்துங்களா ஆ ஆட்டோக்காரர் பரத்துங்களா மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகணுங்க ஃபேமிலியோடு

ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் அப்படி எவ்ளவு ஆகும்ங்க சார்ஜி ஆயிரத்தி ஐந்நூறுபாய்ங்களா எத்தனை கிலோமீட்ரு வருதுங்க ஹலோ ஆற்நூறு கிலோமீட்டருக்கு எவ்வளோ வாங்குகிறீங்க முந்நூற்றி ஐம்பதுருவாய்ங்களா ஓ அப்போ ஆற்நூறு எத்தனை கிலோமீட்ரு ஆற்நூத்தி அறுபது கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஆகுது மொத்தம் டோட்டல் எவ்வளோ ஆகுதுங்க

சரி சரி அப்புறம் ரெண்டு நாள் ஆகும்போது அப்புறம் வெயிட்டிங் சார்ஜிங்க நாங்கள் இன்னும் கோவிலெல்லாம் ரவுண்ட் அடித்து சுற்றி பார்த்துட்டு மறுபடி வந்து சாப்பிட்டு மறுபடி பக்கத்தில் ஏதாவது பீச்சி கீச்சி இல்லை கோவில் இன்னொரு வேறு ஏதாவது கோவில் கீயில் இருக்குதுங்களா சரி அப்போ அந்த பக்கத்தில் கோவில் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு தனியாக சார்ஜ் போடுவிங்களா இல்லை இதோடயே ஒன்னாக இதோடயே சேர்த்து போட்டுக்கலாம்ங்களா சரி சரி நாங்கள் ரெண்டு பேருங்க சம்சாரமும் நானும் வர்றோம்ங்க ஆமாங்க சரி அப்புறம் நீங்கள் பேட்டா கீட்டா கேட்பீங்களா இல்லை அதே சார்ஜ்தான்ங்களா ஆ அப்புறம் சரி சரி பரவாயில்லை நல்லவராக இருக்குறீங்க இது அப்புறம் சாப்பாடு செலவெல்லாம்ங்கோ சரி சரி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனால் சாப்பிட்டுக்குணும் சரி சரி பக்கத்தில் எதாவது ஒரு கோவில் இருக்கான்னு பாருங்கள் எதாவது பக்கத்தில் கோவில் இருந்துச்சுன்னா அங்கேயும் போய்விட்டு ஏன்னா வந்தது வந்தோங்க மதுரை அப்பறம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த கோவிலுக்கும் போய்விட்டு இன்னும் இன்னும் கோவில் இருக்குது ம்

அண்ணன் அதுமாதிரி அதுமாதிரி இருந்தாலும் போதும் காருக்கு சரி சரி சரி சரி ரைட் நன்றி வெச்சிர்லாங்க சரி ரைட்டு ஓகேங்க ஆ வெச்சிர்லாங்க வெச்சிர்லாங்க